நான் மோட்ஸ்லி டிஜிட்டல் பேமெண்ட் பண்றதுக்கு ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஜிபேயில் வந்து ப்ராஸசிங் பேமெண்ட்டுன்னு சொல்லி மனி போய் ஸ்டக் ஆயிக்கும் ஆனால் அதில் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்காது மனி டெபிட் ஆயிடுச்சா இல்லை இருக்கா இல்லை நம்ம அனுப்ப வேண்டியவங்களுக்கு போயிடுச்சா எல்லாரும் மோஸ்ட்லி வந்து ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இன்னொன்று பேடிஎம் இருக்குது அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பேடிஎம்மில் இந்த மாதிரி மனி ஸ்ட்ரக்கிங் ப்ரா ப்ராஸஸ்லாம் எதுவுமே இல்லை பேமெண்ட் ப்ராஸசிங்னு எதுவும் வராது அது வந்து ஒன்று பேமெண்ட்டு கிரெடிட் ஆயிடும் இல்லாட்டி வந்து அது பேமெண்ட் பண்ண முடியாது ஓகே ஃபெயில்டுனு வந்துடும் இது ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்குது ஆனா ஜிபேயில் பேமெண்ட் ப்ராஸசிங்ன்னு போய் அமௌண்ட்டும் எடுத்து ஆனால் வந்து அது வந்து குறிப்பிட்ட நபருக்கும் போய் சேராது அப்றம் எங்கேயாச்சும் ஒரு கடையில் போய் ஸ்கேன் பண்ணாலும் அது வந்து சில டைம் ப்ராஸசிங் பேமெண்ட்டில் போய் நிற்கிறதுனால எங்கள் எல்லார்த்துக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம காசு கட்டிட்டோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிது